எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கு அங்கே நான் அடிக்கடி போய் ப்ரே பண்ணிவிட்டு வருவேன் அங்கே நடக்கிற ப்ரேயரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சர்ச்சுக்கு போனால் ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சர்ச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பொங்கல் பொங்கல் வழிபாடு இருக்குல்லையா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற மாட்டு பொங்கல் அந்த பொங்கலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால எனக்கு பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு